எங்களுக்கும் முன்னே வந்து தண்ணி பிரச்சின இருக்கும் கயிறு எடு மாட்டு கயிறுதான் எடுத்துகிட்டு போய்விட்டு கிணத்துல போய்விட்டு சேர்ந்தி தண்ணி குடம் தலையில்தான் தூக்கிகிட்டு வந்துகிட்ருந்தோம் முன்னெல்லாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் முன்னே வந்து கயிறு எடுத்துகிட்டு போய்விட்டு கிணத்துல குடங்கட்டி சேர்ந்தி தலையில்தான் தூக்கிட்டு வந்துகிட்ருப்போம் தூக்கிகிட்டு வந்துவிடுவோம் கோயில் கிணத்துலதான் போய் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இப்போ வந்து வீட்டுக்கு வீடு மோட்ரு வந்திருச்சால சின்ன மோட்ரு வச்சுட்டு தண்ணி மோட்ரு போட்டு பைப்பு தொட்டிகட்டி எல்லாமே பிடிச்சிக்குவோம் தண்ணி இப்போ கரண்டு இப்போ முன்னெல்லாம் த இப்போ முன்னே வந்து குடத்துல தலையில் தூக்கிகிட்டு வந்துகிட்ருந்தோம் இப்பெலாம் தலையில் தூக்கிற வேலை இல்லை தலையில் தூக்கிற வேலை இல்லை இப்போ வந்து வீட்டுக்கு வீடு மோட்ரு போட்டதால் மோட்ரு செட் பண்ணி தண்ணி வந்து தண்ணியை வீட்டிலே வந்து நாங்கள் வந்து மோட்ரு போட்டு பைப்பிலே பிடிச்சிக்குவோம் இப்பெல்லாம் நாங்கள் தண்ணி சேர்ந்துற வேலை இல்லை மோட்ரு போட்டால் தொட்டிக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தண்ணி பிடிச்சிக்குவோம் ஆமாம் இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சினயும் இல்லை வீட்டுக்கு வீடு பைப்பு இருக்கிறதால வேணுங்கிற தண்ணியை நாங்கள் பிடிச்சிக்குவோம் இப்போ கஷ்டம் இல்லை முன்னே வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருந்தோம் இப்போ வந்து நாங்கள் தண்ணிக்கு கஷ்டப்படுகிற வேலை இப்போ வந்து இல்லை தண்ணி பிரச்சின இப்போ இல்லை வீட்டுக்கு வீடு பைப்பு இருக்கிறதால எந்த பிரச்சின இல்லை நாங்கள் தண்ணிகளும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம் முன்னேதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ வந்துவிட்டு காலையில் நாலு மணிக்கு தண்ணி எடுத்துவிடுவோம் ஆறு மணிக்கு தண்ணி எடுத்துவிடுவாங்க மணி ஒம்பது மணி வரைக்கும் தண்ணி வருது அதுக்குள்ளே நாங்கள் வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிச்சுக்குவோம் துணி மணி துவைக்கிறது சாப்பாடு செய்கிறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்றது அதெல்லாம் ஆறு மணி தண்ணி எடுத்துவிட்டா ஒம்பது மணிக்கு தண்ணி நிற்குதுங்க நாங்கள் வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிச்சுக்குவோம் துணி துவைக்கிற வேலை பசங்களுக்கு சாப்பாடு செய்கிற வேலை குளிக்கிற வேலை எல்லா ஆடு மாடுக்கெலாம் தண்ணி பிடிக்கிற வேலை எல்லா வேலையும் செஞ்சு நாங்கள் முடிச்சுக்குவோம் இப்போ எந்த பிரச்சின இல்லை முன்னேதான் கஷ்டப்பட்டோம் இப்பெல்லாம் தண்ணிக்கு கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை